தமிழில் பேசும்போது எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது தமிழ் தாய்மொழின்றதுனால நாங்கள் அதேயே பேசி பழகி வளர்ந்து வாழ்ந்துகிட்டு வரோம் அதனால் எந்த சிரமமும் எங்களுக்கு தெரியல எழுதும்போது தான் எழுத்தில் உச்சரிப்பு வரது சரியா வரலன்னா பிழையாயிடுது எழுத்து தான் வந்து எந்த ல வரணும் எந்த ன் வரணும் எந்த எங்கே இந்த மாதிரி எதுவும் சம்மந்தப்பட்டது தான் கொஞ்சம் தடுமாற்றமாயி அது தான் சிரமமாக தெரியுது மற்றபடி எங்களுக்கு தமிழ் வந்து சிரமம் இல்லாமல் பேசுகிறதுக்கு நல்லா இதாக இருக்கு அதில் எழுதும் போது வர சிரமம்தான் கொஞ்சம் இதாக இருக்கு